இப்போது நான் லாஸ்ட்டாக படித்த கதை புத்தகம் எதுனா பொன்னியின் செல்வன் படித்திருந்தேன் பொன்னியின் செல்வனோட ஆத்தர் வந்துட்டு கல்கி கல்கி அவங்க தான் வந்துட்டு பொன்னியின் செல்வன் புக்கை வந்துட்டு எழுதியிருந்தாங்க பொன்னியின் செல்வன் வந்து நீங்கள் ஏன் புக்காக படிக்கிறிங்க அது தான் படமாகவே வந்துருச்சு அப்படினு கேட்கலாம் ஆனால் வந்துட்டு படமாக வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு புக்கில் தான் எழுதி வெளியிட்டாங்க அந்த புக்கில் என்ன எழுதி வெளியிட்டிருக்காங்களோ அதை தான் வந்துட்டு இப்போ படமாக எடுத்திருக்காங்க பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன்னா அந்த கதையில் அந்த அந்த படத்திலையோ இல்லை அந்த கதையிலையோ வந்துட்டு யாரை பற்றி எதை பற்றி சொல்கிறாங்கன்னா சோழர்களோட வாழ்க்கை வரலாறு அதாவது அவங்க முன்னாடியே அவங்க காலத்தில் அவங்க நாட்டை எப்படி ஆண்டாங்க அவங்க வந்துட்டு எப்படி எப்படி அவங்களோட லைஃப் ஸ்டெயில்லாம் எப்படி இருந்துச்சு அவங்க வந்துட்டு எப்படி போர் புரிஞ்சாங்க என்னென்ன பண்ணாங்க நல்லது பண்ணது கெட்டது பண்ணது எல்லாமே வந்துட்டு இந்த பொன்னியின் செல்வன் புக்கில் இருக்குது எனக்கு அது படிச்சது மூலியமாக பொன்னியின் செல்வன் அதாவது சோழர்கள் அந்த பொன்னியின் செல்வன் புக்கை படிச்சது மூலியமாக இவ்வளோ பண்ணியிருக்காங்களா இப்போது வந்துட்டு திருச்சியில் கரிகாலன் கரிகாலன் கண் கரிகாலன் கட்டது கட்டுனது தான் கல்லணை கரிகாலன் அப்படிங்கிறது அவரும் வந்துட்டு சோழர்கள் வம்சத்தை சேர்ந்தவங்கதான் கரிகாலன் அவர் வந்துட்டு கல்லணையை கட்டியிருக்காங்க அதாவது பழங்காலத்துக்கு முன்னாடியே கல்லணை கட்டி அது இன்னுமே வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்ல கூடிய ஒரு அணையாக வந்துட்டு கல்லணை வந்து விளங்கிட்டு இருக்குது